பண்டிகை காலத்தில் இந்த மாதங்கள்ல நாங்கள் செஞ்ச பொம்மைகள்லாம் உண்டு இந்த பொம்மைலாம் நாங்கள் பார்த்துட்டோம்னா இந்த இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி வந்தா நாங்கள் விநாயகர் பொம்மையெலாம் செய்வோம் அதையெல்லாம் செஞ்சு நாங்கள் மண்ணில் மண்ணில் செயல்படுத்தி விளையாண்டு எல்லாம் பண்ணி அதெல்லாம் சின்ன வயசில் விளையாண்டு இருக்கோம் அதெல்லாம் இப்போ வந்து கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் நியாபகத்துக்கு இருக்காது ஏன் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையெல்லாம் உருவாக்கி சின்னதில் விளையாண்டு மண்ணுக்குள்ளையே வச்சி விளையாண்டு மண்ணுக்குள்ளே விளையாண்டு அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலம் அதெல்லாம் இப்போ நியாபகப்படுத்துனால் பட் இருந்தால் எனக்கு அந்த சின்ன வயதுல விளையாண்ட ஃபீல்லாம் இப்போது வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா அப்போது வந்து ஜட்டியோட விளையாண்டு மண்ணெலாம் மண்ணெலாம் பறிச்சு அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபீல் தரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகை காலத்திலேலாம் இப்போ யாரும் பொம்மை செய்ய மாட்டேங்கிறாங்க எல்லாம் டிஜிட்டல் இண்டியாவில ஹேப்பி விநாயகர் சதுர்த்தின்னு போட்டு எல்லாரும் பண்ணிட்டிருக்காங்க அதெல்லாம் இப்போ பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஒரு மனக் கஷ்டமாக இருக்கிறது ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா அப்போது வந்து சின்ன குழந்தைங்களா விளையாண்டு நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போ பார்த்துட்டீங்கன்னா ஃபோனை பிடிச்சிட்டு உக்காந்துக்குறானுங்க எந்நேரம் பார்த்தாலும் ஃபோனை விட்டு வெளிய வர மாட்டேறானுங்க அதெல்லாம் ஏன்னு தெரியிலை இப்பயே ஃபோனை உக்காந்துட்டு பாத்ரூம் போகும்போதும் ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதெல்லாம் ஒரு தவறான செயல் பார்த்துட்டீங்கன்னா இப்போ அந்த காலத்திலேலாம் ஃபோனை பார்த்துக்கிட்டே உக்காந்துட்டு இல்லை அந்த காலத்திலலாம் ஃபோனே இல்லை முதல்ல ஏன்னு தெரியிலைனா இப்போ வந்து இப்போ இருக்கிற பண்டிகை காலத்திலேலாம் ஃபோன்லலாம் பொம்மையெல்லாம் செய்கிறதில்ல யாரும் இப்போலாம் வச்சிட்டு ஃபோன்லே வச்சி விளையாண்டுட்ருக்காங்க இதுதான் இந்த பண்டிகை காலத்தில் நடந்துட்டிருக்க ஒரு சம்பவம்